ஹலோ ஆ ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிறைய வெரைட்டீஸ் ஷாப் இருக்குப்பா இங்கே பொறுத்த வரைக்கும் பலாப்பழ பிரியாணி ஃபேமஸ்ஸு பலாப்பழ சிப்ஸ் இருக்கும் அதை இல்லாத ஃபிஷ் வெரைட்டியில எல்லா வெரைட்டியும் ஃபிஷ்ஷில் ஃபிஷ் ஃபிரை ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் ஃபிஷ் மஞ்ஜூரியன் எல்லாமே இங்கே ஸ்பெஷல்லாக தான்பா இருக்கும் கடலூர் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லுங்கள் நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம்பா

ஆ ஓகேப்பா ஓகேப்பா ஹோம் டெலிவரி பண்ணுவோம்பா உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஹோம் டெலிவரியே நாங்கள் ஹோம் பாய் உங்களுக்கு டெலிவரி பாய் கொண்டு வந்து தருவாங்க நீங்கள் எப்படி பணம் பே ப பண்ணுறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்களா ஆ ஓகேப்பா ஓகேப்பா அப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கம் அட்ரெஸ் இது உங்கள் அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் சொல்லுங்கள் நாங்கள் பா டெலிவரி பாய்கிட்ட கொடுத்துவுட்றோம் நீங்கள் அவர்கிட்ட கேஷ் கொடுத்துடுங்க ஆ ஆ ஓகே ஆ ஆ ஓகே ஆ ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஓகேம்மா ஓகேம்மா நீங்கள் கேட்டதை நாங்கள் டெலிவரி பாய்கிட்ட ப்பா ஆ ஓகேப்பா ஹேப்பி ஹேப்பி காலிங்கப்பா தேங்க் யூப்பா தேங்க் யூப்பா